நான் வந்து எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஒரு பொருள் ஆர்டர் போட்டுருந்தேன் அந்த பொருள் ஆர்டர் போடும்போதே ஒரு அந்த பொருள் பார்த்திங்கன்னா மட்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் லோவான குவாலிட்டியில் செஞ்சி தருவாங்க அப்படின்னு நினைச்சிட்ருந்தேன் ஆனால் அந்த பொருள் ஆர்டர் வரும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனைச்சிருந்தேன் ஆனால் அவங்க பொருள் ஆர்டர் வரும்போதே என்னை அந்த பொருள் வந்து சரி லேட்டாக பண்ணுவாங்க இல்லைன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இதில் நெனைச்சிட்ருந்தேன் ஆனால் அந்த பொருள் வந்து கரெக்டான டைமுக்கு அவங்க சொன்ன டைமை விட முன்னாடியே கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எனக்கு கஸ்டமர் கன்சல்ட் இருக்கறதுனால கொஞ்சம் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது இன்னும் ஒரு இது என்னென்னா அந்த பொருள் வந்து வாங்கறப்ப பார்த்திங்கன்னா நான் நெனைச்ச ஒரு குவாலிட்டியை விட நல்லா பேக்கிங்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த பொருளோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு அதனால இந்த பொருள் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வாங்கறத்துக்கு கொஞ்சம் நம்பி வாங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பொருள் வந்து மற்ற பொருள் மாதிரியும் இல்லாமல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம எந்த பொருள் வேணுனா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்திருக்கு அதனால இந்த ஆன்லைனில் வாங்குறத பற்றி நம்மளுக்கு எந்தவொரு ஒரு மோட்டிவேஷனும் இருக்குது அந்த பொருள் வாங்கினதுல இருந்து எனக்கு